இந்தியாவில் தம் முக்கிய தமிழ் பண்டிகைகள் தீபாவளி தீபாவளி நரகாசுரனை அழித்து அதில் தீபாவளி நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக கொண்டாடுவோம் காலையில் தீபாவளி பண்டிகை அன்னக்கு காலையில் எல்லாரும் அதிகாலையில் எந்திரிச்சு குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் தலைக்கு எண்ணெய் தே எண்ணெய் தேச்சு தலைக்கு குளிச்சிவிட்டு தலைக்கு குளிச்சிவிட்டு புது ட்ரெஸ் போட்டுகிட்டு பட்டாசு வெடிச்சு ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுவோம் எல்லாரும் பெரியவங்கக்கிட்டை எல்லாம் விழுந்து காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க பசங்க எல்லாம் அக்கம் பக்கம் சொந்தம் பந்தம் எல்லாம் வந்து நிறைஞ்சி வீட்டில் எல்லாம் தீபாவளி பண்டிகை கொண்டாடிட்டு எல்லாம் ஸ்வீட் சாப்பிட்டு அதுக்கு உண்டான எல்லாம் ஸ்வீட்டு பலகாரம் எல்லாம் சாப்பிட்டுட்டு முடிஞ்சா எல்லாம் கோயிலுக்கு போயிவிட்டு இறைவனை வழிபட்டு செஞ்சு இறைவனை வழிபாடு செஞ்சிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து மறுபடியும் மறுபடியும் சமைச்சு சாப்பிட்டு அன்னக்கு ஃபுல்லும் எல்லாம் சந்தோஷமாக இருப்போம் அப்புறம் தை பொங்கல் தை பொங்கல் அன்னக்கு தை பொங்கல் நாலு நாள் சிறப்பாக எல்லாம் கொண்டாடுவோம் கா ஃபர்ஸ்ட்டு நாள் போகி போகியில வந்து பழசல்லாம் போட்டு எரிச்சிருவாங்க எரிச்சிவிட்டு ரெண்டாவது நாள் வந்து வாசல் பொங்கல் வாசல் பொங்கல் அப்போ வீட்டுக்கு முன்னாடி வாசல் தெளிச்சு கோலம் போட்டு புதுசாக பா புது வா அரிசி நாங்க எல்லாம் விவசாயிங்க விவசாயிங்க காட்டில் நெல் அறுவடை செஞ்சு அந்த நெல்லை குத்தி எடுத்துகிட்டு வந்து வா புது பானை வாங்கி அதில் கோலம் இட்டு அப்புறம் இந்த மஞ்சள் புது பானையில் மஞ்சள் கிழங்கெல்லாம் கட்டி வர்ணம் தீட்டி அப்புறம் வாசலில் கோலமெல்லாம் விட்டு நல்லா பொங்கல் வச்சு எல்லாம் சூரிய பகவானை கரும்பு எல்லாம் படையல் போட்டு முன்னாடி கரும்பல்லாம் கட்டி மிக சிறப்பாக கொண்டாடுவோம் எல்லாம் பெரியவங்க அக்கம் சுற்றும் பக்கத்தில் இருக்குறவங்க எல்லாரும் வரவச்சு சிறப்பாக பொங்கல் கொண்டாடுவோம் பொங்கல் கொடுத்து எல்லாத்துக்கும் அக்கம் பக்கம் பொங்கல் பொங்கி விழுந்தோன எல்லாரும் பொங்கலோ பொங்கல்ன்னு எல்லாம் சொல்லி கொண்டாடுவோம் பொங்கல் பொங்கல் பொங்கினதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் சாமிக்கு சூரிய பகவானுக்கு படைச்சிட்டு அக்கம் பக்கத்தார் வீட்டெல்லாம் வர சொல்லி அவங்களுக்கெல்லாம் கொடுப்போம் அப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் அன்னக்கு மாடெல்லாம் சுத்தப்படுத்தி மாட்டுக்கு போ சா சாணம் பூ மேலே வந்து பெ வர்ணம்பூசி அப்புறம் மாட்டுக்கு அவங்கள மாட்டுக்கு வந்து தேவையான உணவுகள் எல்லாம் கொடுத்து வயிறுநொம்ப செஞ்சிவிட்டு அதுக்கப்புறம் மாட்டுக்கு பொங்கல் வச்சு அதுக்கு படையல் போட்டு மாட்டுக்கு பொங்கல் ஊட்டி மறுபடியும் அதேமாதிரி எல்லாத்துக்கும் ஸோ குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் வச்சு மாட்டுக்கு சாமி கும்பிட்டு அப்புறம் மாட்டுக்கு பொங்கல் ஊட்டி விட்டு அது சிறப்பாக கொண்டாடுவோம் பொங்கல் மாட்டுப்பொங்கல் அன்னக்கு அடுத்த நாள் காணுப்பொங்கல் காணுப்பொங்கல் அன்னக்கு விருந்தினர்கள் எல்லாம் வர சொல்லி சொந்த பந்தம் எல்லாத்தையும் வர சொல்லி சாப்பாடு பரிமாறி சிக்கன் மட்டன் அசைவ உணவுகள் எல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம் அப்புறம் தமிழ் நாட்டில் முக்கியமாக விடுமுறை நாட்கள் தீபாவளி பண்டிகை ஜனவரி ஒன்று ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்து அப்புறம் நவம்பர் சில்ட்ரன்ஸ் டே அப்புறம்